இப்போ நம்ம நீச்சல் அடிக்கிறோன்னா மொத்த நம்ம மொத்த உடம்பையும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் கையி காலு எல்லாத்தையும் மாற்றிப்போம் அதனால உடம்பு முழுக்க ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி செஞ்சமாரியான ஒரு அனுபவம் இருக்கும் அதனால நிறைய நன்மைகள் இருக்குது இப்போ நம்ம நீச்சல் அடிக்கும்போது நம்ம தண்ணியில் நனைவோம் அதனால பாடி வந்து என்ன சொல்கிறது வறட்சி அடையாமல் அதில் ஹைட்ரேட் ஆவா ஹைட்ரேட்டடாக வச்சிக்கலாம் இப்போ வெயிலில் போயிட்டு வந்தால் எல்லாமே இதுவாயிடும் நமக்கு நீர்ச்சத்து வந்து கொறைஞ்ச மாரி இருக்கும் உடம்புல தண்ணி இல்லாத மாரி ரொம்ப டையடாக ஆயிடுவோம் எனர்ஜி இல்லாமல் இருக்கும் அந்த மாரி டைமில் வந்து நீச்சல் அடிக்கும்போது அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கே ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியும் தரும் அதேமாரி அதில் நீச்சல் அடிக்கும்போது நம்ம சில பேரு மூச்செல்லாம் புடிப்பாங்க அதுவந்து மூச்சி பயிற்சி மூச்சிப்பயிற்சி இப்போ யோகா செய் இப்போ மூச்சிப்பயிற்சி செய்யணுன்னா தனியாக யோகாலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் தனியாக தேவைல்ல நீச்சல் அடிக்கும்போது நம்ம மூச்சு பிடிச்சின்னு தான் உள்ள போயி இறங்குவாங்க தண்ணியில் இறங்குவாங்க இல்லை அதுவே ஒரு பயிற்சி மாரி தான் இருக்கும் இந்த மாரி தனியாக இது மாரி எல்லா ஒருவிதமான எல்லாவிதமான இதுவும் நம்ம நீச்சல் அடிக்கிறவுங்களுக்கு தானாவே அது அமைஞ்சிடும் நல்ல உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும் நீச்சல் அடிக்கிறத்துனால